புதிய விளையாட்டு அல்லது பொழுதுபோக்கு போல் ஏதாவது புதிதாகக் கற்றுக்கொண்டுள்ளதா ம் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா நான் கற்றுருக்கேன் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் எனக்கு நிறையா கரி கரியர்லாம் இருக்குது ஸ்போர்ட்ஸில் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்குது அதனால் இந்த மாதிரி வெளியூருக்கு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்லுக்குல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு போவேன் எங்கள் ஊர் பசங்களோடு விளையாடுவோம் இதுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இதெலாம் ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி பசங்களோடு போயிட்டு ஜாலியாக வெளியூர்லாம் போயிருக்கோம் டோர்னமெண்ட்டு கேரளா திருநெல்வேலி அந்த மாதிரி வெளியூர் டோர்னமெண்ட்லாம் ஆடப்போயிருக்கோம் அது மாதிரி டோர்னமெண்ட் ஆடுறப்ப எங்களுக்குள்ளே ஒரு ஸ் ஒரு ஹாப்பினஸ் உண்டாகும் ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வருவோம் எல்லோரும் ஒன்னா போவோம் பைகில் எல்லோரும் காரில் அது மாதிரி ட்ராவலிங் போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வருவோம் அந்த மாதிரி அப்படி முயற்சிப்பதற்காகவே முயற்சிப்பதற்காகவே நீங்கள் ஒரு பயணம் செய்திருக்கிறீர்களா அந்த மாதிரி பயணம்லாம் நிறையா எதிர் போயிருக்கோம் பயணத்தில் ஈடுப்பட்டிருக்கோம் கேரளா ஹைதராபாத் அந்த மாதிரிலாம் ஆடும் போது எங்களுக்குள்ளே ஒரு ஒரு புத்துணர்ச்சி ஜாலியாக இருக்கும் எங்கள் வீட்டில்லாம் விட மாட்டாங்க ஆனாலும் அதெல்லாம் தெரியாமல் போவோம் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வருவோம் எங்களுக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட்டிங் வரும் ஜெயிச்சுட்டு அந்த அமௌண்டில் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்துட்டு வருவோம் இந்த மாதிரி நடக்கும் அப்புறம் நிறையா ஸ்போர்ட்ஸ் நிறையா எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் கலந்துப்போம் கிரிக்கெட்டு ஃபுட்பால் எல்லாத்துலேயும் கிரிக்கெட்டில் அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதுனால் இனி கிரிக்கெட்டை சம்மந்தமா எங்கள் ஊரில்லாம் கிரவுண்ட்ஸ்லாம் கிரவுண்டு அந்த மாதிரிலாம் கிடையாது நாங்கள் அதனால வெளியூர் அந்த மாதிரி அதர் கண்ட்ரீஸ்க்குலாம் போய் விளையாண்டுட்டு நிறையா ஜெயிச்சுட்டு வருவோம் ஜெயிக்கிற பிரைஸ் வச்சு எல்லோரும் என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருப்போம் பசங்களோடு எல்லோரும் ஒன்னா இருந்து ரூம்லாம் எடுத்து தனியாக தங்குவோம்